தமிழ்நாட்லேயே ரெண்டு விளையாட்டு ஃபேமஸாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு என்னென்னா கபாடி ரெண்டு வந்து கிரிக்கெட்டு கபாடியில் வந்து ரொம்ப ரசிகர்களை பெற்றது வந்து என்னென்னா தமிழ் தலைவாஸ் கபாடி குழு ரொம்ப ரசிகர்களை ஈர்த்தது நெஸ்ட்டு வந்து என்னென்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டில் வந்து என்னென்னா சிஎஸ்கே உலக அளவுலேயே அதுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னா அது சிஎஸ்கே தான் ரொம்ப ஃபேன்ஸு ரொம்ப நிறையா பேர்த்தை ஈர்த்தது வந்து அந்த ரெண்டு கிரிக்கெட் கேம்ஸ் மட்டுந்தான் தமிழ்நாட்லேயே ஃபேமஸானது ரெண்டு மட்டுந்தான்